ஸ்போட்ஸ் ஸ்போட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு ஸ்போட்ஸில் எனக்கு வந்து ரன்னிங் ரன்னிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரன்னிங்கில் வந்து எங்கே வச்சாலும் நான் போய் கலந்துகிட்டு வெளா ஜெ விளாடுவேன் எங்கள் அதிகமாக எங்கள் ஊரில் ஸ்போட்ஸில் ரன்னிங்கில் தான் நான் அதிகமாக சேர்ந்து விளாடுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டுனாக்க ஸ்போட்ஸு அப்புறம் விளாடுவேன் கிரிக்கெட் கபடி எல்லாமே விளாடுவேன் அதுவும் இல்லாமல் நான் காலேஜிலலாம் ஸ்போட்ஸில் கேட்கும்போது நான் அத்லடிக்கில் நான் சேர்ந்து ஜாலியாக கடலூர்லாம் போய் விளாண்ட்டு வந்திருக்கேன் அப்புறம் எங்கள் ஊர் ஊர் எந்த ஊரில் ஸ்போட்ஸ் வச்சாலும் போய் பசங்க எல்லோரும் சேந்து போயிட்டு ஜாலியாக விளாண்ட்டு வருவோம் அப்புறம் எல்லா ஊருக்குமே போயிட்டு ஸ்போட்ஸ் வச்சால் போய் கபடி இது மாதிரி விளாண்டு ப்ரைஸ் அடித்துட்டு வருவோம் அப்புறம் ஊருக்குள்ளே மார்னிங் ஈவினிங்கிலலாம் கிரிக்கெட் எப்போதும் டெய்லி விளாண்டுக்கிட்ருப்போம் ஜாலியாக இருக்கும் அதனால உடம்பு எனர்ஜியாக இருக்கும் டெய்லி விளாடுணுன்ட்டு தோணும் அப்புறம் காலேஜிலேயும் பி டி அவர் அப்போலாம் ஜாலியாக பசங்க கூட சேர்ந்து கிரிக்கெட் வாலிபால்லாம் விளாடுவேன் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் அதனால் வெளில இதுமே நல்ல ப்ராக்ட்டிஸாகவும் இருக்கும் வெளில எங்கேயாவது இப்போது ஸ்போட்ஸ் வச்சால் நம்ம போயிட்டு சேர்ந்து ப்ரைஸ் அடிக்கலாம் ஜாலியாக இருக்கும் அப்புறம் ஊரில் தான் அதிகமாக ஊரில் தான் அதிகமாக விளாடுவேன் எந்த ஒரு ஸ்போட்ஸ் வச்சாலும் ப்ரைஸெலாம் அடிப்பேன் செகேண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸெலாம் வந்திருக்கேன் இது வரைக்கும்